எனக்கு ரொம்ப பிடித்த நடனம் அப்படின்னு பார்த்தோம்னா பரதம் மட்டும் தான் அது வந்து நம்ம தமிழ்நாட்டோடய ஒரு பெரிய அங்கீகாரமாக இருக்குது பரதநாட்டியம் அப்படின்றது நான் வந்து சின்ன வயசில் இருந்து ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுக்கிட்ட ஒரு கலை அப்படின்னா அது பரதம் மட்டுந்தான் அது என்னோடய உயிர் மூச்சாகவே அப்படி இருக்கின்றது கூட நான் சொல்ல விரும்பிக்கிறேன் இப்போ பரதம் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரிலேயோ இல்லை மற்ற இன்டஸ்ட்ரிலேயோ காம்மிக்கிறத வந்து வேறு விதமாக காம்மிக்கிறாங்க பட் ஆனால் அது ஒரு கலையாக எடுத்துக்கிட்டு நம்ம ஷோபனா மேம் அப்படின்ற ஒரு க்ரேட் ஆர்ட்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னுமே அது ஒரு ஒ ஒரு ஒரு கலையாக மதிச்சிட்டுருக்காங்க அது அது எவ்வளோ பெரிய சா அதில் அது மூலிமா எவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க அதுக்கெல்லாமே காரணம் வந்து அது அந்தக் கலையின் மீதான ஒரு பற்று தான் அப்படின்னு நான் சொல்வேன் இப்போது இந்த பரதம் அப்படின்றத பார்த்துட்டோன்னா அது வெறும் டான்ஸ் வெறும் நடனம் ஆடுறது அப்படின்றத விட அது நம்மளுக்கான ஒழுக்கத்தக் கற்றுத் தருது அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போது ஒரு ஒரு நடனம் ஆடுறவங்க இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா இப்போது அவங்களுக்கு அவங்க கூடயே இருக்க ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் அவங்க கேரக்டராக இருக்கட்டும் ரொம்ப தன்மையாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட இருக்க ஆற்றல் செயலாற்றல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்கள விட யுனிக்காக இருப்பாங்க அவங்க நடக்கிற விதமாக இருக்கட்டும் பேசும் தன்மையாக இருக்கட்டும் இல்லை அவங்க எடுக்கிற டிசிஷனா இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யுனிக்னஸ் தரக்கூடிய விதமாக ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட் வந்து வளர்வாங்க இந்த பரதக் கலையை கற்றுக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்து நிறையா சாப்பிட்றாங்க நிறையா ஒர்க்கவுட் பண்ணுறாங்க நிறைய ஜிம் பண்ணுறாங்க நிறைய ஓ நிறையா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க யோகா பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு டான்ஸர் அப்படின்ற இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த எக்ஸசைஸுமே தேவையில்ல எந்த யோகாவும் தேவையில்ல அவங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸாக வந்து ட டான்ஸ் அப்படின்றது இருக்கும் இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சேடாக இருந்தேன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் ஒரு விஷயம் ஹாப்பியாக இருந்ததுன்னா நான் டான்ஸ் ஆடுவேன் எதுனாலுமே வந்து என்னால் ஒரு ஒரு பரதம் அப்படின்றது மூலிமா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்றப்போ எனக்கு கலை அப்படின்றத தாண்டி என்னோடய என்னோடய பேஷன் அப்படின்றத தாண்டி எனக்கு க பரதநாட்டியம் அப்படின்றது வந்து என் உயிர் மூச்சாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்